எங்கள் பகுதியில் அனைத்து மதங்களும் இருக்குது இந்த மதங்கள் இந்த மதங்கள் வந்து சமூகங்களுக்கு செய்தி ஊடகம் எந்தளவுக்கு உணர்திறன் உள்ளவையாக இருக்குது அப்படினா ஒரு மதத்தினுடைய செயல்பாடு இன்னொரு மதத்திற்கு பிரச்சனை அளிக்காமலும் அதற்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் எல்லா மதத்தினரும் ஒரு சகோதரத்துவமாக ஒன்று கூடி ஒரு ஒருமைபாட்டில் இருக்கற மாதிரி தான் எங்கள் ஏரியாவில் இருக்க கூடிய மதங்களும் அதனுடைய உணர்திறனும் இருக்குது அப்படிங்கறது என்னுடைய கருத்து